வீட்டில் நான் வந்து பாவச்செடி வச்சுருக்கேங்க பாவச்செடி அவரை செடி புடலங்கா இதெல்லாம் வச்சுருக்கேங்க அப்போ அந்த புடலங்கா க அந்த சீசனு காய்க்கும் அப்புறம் இல்லைனா இது பாவக்காய் வந்து எப்போதும் எங்களுக்கு எப்போதும் அது சீசன் கிடையாது எப்போ வேணாலும் காய் காய்ச்சுட்டே இருக்கும் அது அதிகமாக காய் காய்ச்சதுனால் நாங்கள் க கடைக்கெல்லாம் விற்க மட்டோங்க வீட்டில் யூஸ்ஸுக்கு வெட்டி அதை வந்து பக்குவப்படுத்தி வத்தல் போட்டு வச்சுக்கிருவோம் அது மாரி சுண்டக்காய் செடி வச்சுருக்கோம் சுண்டக்காய் செடி அதை வீட்டுக்கு தேவைக்கு அப்போப்ப எடுத்துக்கிருவோங்க அதையும் வத்தல் போட்டு வச்சுக்கிருவோம் அந்த மாதிரி இதெல்லாம் நாங்கள் நிறைய வீட்டில் வச்சுருக்கோங்க வீட்டில் எப்போதும் செடி இருந்துகிட்டே இருக்கும் எல்லா செடி வகைகளும் இருக்குங்க